எங்கள் ஊரில் வந்து டேம் குண்டேரி பள்ளம் டேம் இருக்குது அதை சுற்றி மலைகள் நிறையா இருக்குது குண்டேரி பள்ளம் டேம் வந்து மலைகளை சுற்றியுமே மலைகளை சுற்றி சென்டரில் அந்த டேம் இருக்குது சுற்றி பார்க்க ப பசுமையாக இருக்கும் அங்கே வந்து டேமில் வந்து அதிகமாக மீன் பிடிப்பாங்க மக்களெல்லாம் வந்து மீன்கள் வாங்கிட்டு போவாங்க பக்கத்திலே தோட்டங்களெலாம் நிறையா இருக்குது ஃபோட்டோவெலாம் பிடிப்பாங்க அங்கே வந்து சுற்றுலாத்தலமாட்டம் நல்லா வலைகளெல்லாம் போட்டு சுற்றிப் பார்க்கறக்கு ரொம்ப இடம் ரொம்ப இதாயிருக்கும்